என்னுடைய சமையல் அறையில் நான் எனக்குப் பிடித்த மாதிரி சமையலை செய்யணுன்னு எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைய இருக்கு அதில் வந்து நான் எனக்குப் பிடித்த ஒரு ரெசிபியை நான் செஞ்சு அது வந்து நான் நல்லா இல்லை அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு எதுவும் செய்யலை அந்த அளவுக்கு எதிர்பார்த்தபடி வரல அப்படின்னா அந்த உணவை வந்து நான் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா அதை வீண் பண்ணாமல் அதுதுக்கு ஏற்ற மாதிரி வேறு என்ன பண்ண முடியும் அதை எ எந்த முறையில் வீண்காக்காமல் நம்ம ஒரு உணவைத் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒன்றை வந்து நான் செய்வேன் கண்டிப்பாக செய்வேன் அந்த உணவை வந்து எந்த விதமான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறதையே நான் செஞ்சு பார்ப்பேன் அது வந்து சுலபமான முறையில் தான் இருக்கணுன்னும் நான் ஆசைப்படுவேன் அந்த உணவு முறை வந்து நான் நிறைய டைம் வந்து யோசனை பண்ணி இருக்கறேன் எதோ எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதை வீண் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் ஏன்னா உணவு கிடைக்கிறதே பெருசு அந்த உணவு இல்லாமல் நிறையப் பேர் எப் எவ்வளோவோ கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து ஒரு ரெசிபி செய்ய செஞ்சு அது எதிர்பார்த்த மாதிரி வரலை அப்படின்னா அதை வந்து என்னப் பொருத்தளவு நான் வீண் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் அந்த ரெசிபி ஒன்று எ எந்த ஒரு விசியத்திலியாவது அந்த ரெசிபி இல்லை உப்பு காரம் அதாவது இனிப்பு எதாவது அதிகமாப் போனால் அது மூலியுமாக அது எதை சரி பண்ணுற ஒரு பொருளைக் கொண்டு அதை சரி பண்ணுனா அந்த உணவு சரியாக வருங்கிறதை வந்து நம்ம யோசிச்சு அதை செய்யணும் ஏன் அது வந்து நான் யோசிச்சு செய்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டுமே நான் அந்த ரெசிபி வந்து செய்யறதுக்கு ஆரம்பிப்பேன் அது வந்து முன் கூட்டியே நான் வந்து தெரிஞ்சிக்குவேன் இந்த ரெசிபி செஞ்சால் இது வருமா வராதா அப்பிடிங்கிறதை முதல்ல யோசிச்சு அப்புறம்தான் அந்த ரெசிபியை நம்ம பண்ணவே ஆரம்பிக்கணும் அப்படி ரெசிபியை பண்ணியும் அது நம்ம எதிர்பார்த்தபடி வரலை அப்படின்னா அதை வீண் பண்ணாமல் அதுக்கு அடுத்த முயற்சி என்னமோ அதை பண்ணி அது மூலியுமாக ஒரு ரெசிபி கிடைக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்து அது மூலியுமாக செஞ்சு அந்த உணவை வந்து நம்ம வீணாக்காமல் நம்மளுக்கு கிடச்ச வரையில் நம்ம அந்த உணவை வீணாக்காமல் நம்ம அடுத்த உணவை பண்ணுறளவுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கணும்